எனக்கு வந்து சமையல்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இதில் சமையல்ல வந்து என்ன முக்கியன்னா ருசியாக சமைக்கணும் அந்த ருசியாக பக்குவமாக சமைக்கிறத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பாடு தாளிக்கிறோம் அப்படின்னா தாளிக்கும்போது கருக விட்டுறக்கூடாது அதை சரியான நேரத்தில் எல்லாம் போட்டு சரியான நேரத்தில் அடுப்பை அணைச்சிட்டு கரெக்டாக பண்ணால் தான் அந்து வந்து நல்லாருக்கும் இந்த மாதிரி சமையல்னால் மொத்தமாக நல்லாயிருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணனும் எவ்வளவு உப்பு போடணும் எவ்வளவு மிளகாத்தூள் போடணும் அப்படிங்கிறதுலாம் பார்த்து பார்த்து பண்ணனும் அதுக்கு சில பக்குவம் இருக்குது அதைலாம் நான் வந்து எதில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா சில யூடியூப் சேனல்ஸ்லேயும் டிவி ஷோஸ்லேயும் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் என்ன ஷோ அப்படின்னா இங்கே யூடியூப் சேனல்ல மெட்ராஸ் சமையல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து அவங்க சமைக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்க வந்து நார்மல் குக்கிங் தான் பண்ணுவாங்க எப்படின்னா நம்ம வீட்ல என்னென்ன வச்சிருக்கோமோ அதை வச்சி தான் பண்ணுவாங்க அது எல்லாமே அதில் என்ன பண்றாங்களோ அது வந்து நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடல்லாம் இதுக்காக நம்ம கடைக்கு போய்ட்டு இவ்வளோவு செலவு பண்ணி இதை வாங்கிட்டு வந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது அவங்க வந்துட்டு அந்த மாதிரி எதாச்சும் பண்ணாலும் அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இருக்கிறதுல என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அதையும் சொல்லுவாங்க நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி அவங்க செய்கிறது நம்ம செஞ்சால் அதே மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் அப்பறோம் வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டல்லாம் பண்ணுற மாதிரி அதிகமாக எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க வீட்டில இயற்கையாக எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி உடம்புக்கு எது நல்லதோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அதை பார்த்து தான் நானும் வீட்டில வந்து எதாச்சும் சமைக்கிறதுனா செஞ்சு பார்ப்பேன் அதே மாதிரி டிவி ஷோஸ்ல பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் அப்படின்னு ஒரு ச ஒருத்தவங்க இருக்காங்க அப்பறோம் தாமு சார் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க சமைக்கிறதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஆண் வந்துட்டு எப்படி எப்படிலாம் ரசிச்சு சமைக்கிறாங்க அப்படிங்கிறது நான் அவங்கள பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் பெண் அப்படிங்கிறவுங்க எங்கே பார்த்தாலுமே இப்போ சமைப்பாங்க நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா அம்மாலாந்தான் சமைப்பாங்க அதிகமாக ஆனால் ஆணும் வந்து இந்த மாதிரிலாம் சமைச்சி இவங்க ரெக்கார்ட்லாம் பண்ணி இவ்வளோ நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் அவங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அவங்களாம் சமைக்கும்போது நல்லா இருக்கும் அவங்க வந்து செய்கிறத சொல்லிக்கிட்டே அப்டியே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே சமைப்பாங்க அதெலாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு சமையல் மேலே ஆர்வமே இல்லைனாலும் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து சமையல் மேலே ஆர்வம் வந்துடும் அவங்க செய்யும்போதே வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ள வரும் அதுக்காகவே அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்ப்பிங்க அதுக்கப்பறம் உங்களுக்கே அது பிடிச்சி போய் சமையல் மேலேயே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும் இந்த மாதிரிலாம் நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சமைக்கிறது ஈஸியாக இருக்கும்